எனக்கு பிடித்த பூ வந்து நாகக்கன்னி பூ என்று சொல்லுவாங்க அந்த நாகக்கன்னி பூ வந்து நல்லது அதே சமயம் நாகக்கன்னி பூங்கிறது வந்து கிடைக்காது அரியது அப்புறம் அதே செம்பருத்திப்பூங்குறது வந்து அதுவும் நல்லது சாப்பிட்டா அதே சமயம் வந்து நம்ம ஆவாரம்பூன்னு சொல்லுவாங்க ஆவாரம்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கி ஆவாரம்பூ சாப்பிட்டால் உடம்புக்கு வந்து நல்ல விஷயம் ஆனால் உடல் ரீதியான விஷயம் நல்ல ஆவாரம்பூவுக்கு நல்ல ஒரு மணமும் உண்டு நம்ம மனிதனை மாற்ற ஒரு மனமும் இருக்குது ஆவாரம்பூவுக்கு அதேப் போல் வந்து நம்ம இந்த பூ நம்ம செம்பருத்திப்பூ போலையே வந்து இன்னொரு பூ இருக்குது தாமரைப்பூ தாமரைப்பூ வந்து மிக சிறப்பாகவும் இருக்குது தாமரைப்பூவும் செம்பருத்தி பூவும் ஒரே குணம் கொண்டது தான் வெண்தாமரை செந்தாமரைன்னு சொல்லுவாங்க அதுவும் இரண்டும் மூணு பூவும் ஒரே குணத்தைதான் காட்டும் அது மூணும் வந்து ஹார்ட்டுக்கு மிக அற்புதமாக எந்த நோய் இருந்தாலும் சரியாயிடும் அதே சமயம் இந்த பூ இன்னொரு பூ இருக்குது நம்ம வெள்ளை செம்பருத்தி அது வேறு மாதிரி இருக்குது அப்புறம் அதேப் போல் வந்து சாமந்திப்பூன்னு சொல்லுவாங்க சாமந்திப்பூவும் எனக்கு நல்லா பிடிக்கும் சாமந்தி பூவுடைய சிறப்பு மிகவும் அற் அற்புதமான சிறப்பு அதைப் போல் என்னன்னா கனகாம்பரம் பூவும் நல்ல ஒரு சிறப்பு மணமில்லாத மலர் என்ன கனகாம்பரம் மலர் மல்லிப்பூ நல்ல மலர் மணம் மணம் அடிக்கும் மல்லிப்பூ அதே சமயம் உடம்புக்கும் நல்லது தான் மனம் வீசும் போது நல்ல ஒரு மன அழகு நம்மளுடைய ஆத்மா அழகெல்லாம் அப்புறம் செவ்வந்திப் பூவை போல ஒரு நல்ல விஷயமிருக்கு அப்புறம் சாமந்திப்பூ அப்புறம் இன்னும் வந்து செவ்வரளின்னு சொல்லுவாங்க செவ்வரளின்னு சொல்லுவாங்க அதுவும் மிகவும் வந்து கடவுளுக்கு உயர்ந்தது அப்புறம் வெள்ளை அரளிப்பூன்னு சொல்லுவாங்க வெள்ளரளிப்பூ வந்து மிகவும் நல்ல ஒரு விஷயம் கெட்ட காற்றை மாற்றி இருக்குது வெள்ளை அரளின்னு சொல்கிறது வெள்ளரளி பூங்கிறது வந்து தெரு தெருவாக எங்கே வேணுணா இருக்குது ஆனால் அது நல்ல பயன்படும்னா வெள்ளரளி பூங்கிறது அப்புறம் செவ்வரளியும் அதே மாதிரி தான் அப்புறம் இன்னும் நாகக்கன்னி பூவெல்லாம் கிடைக்கறது ஒரு அரிதான விஷயம் அப்புறம் அதே சமயம் வந்து இன்னொரு பூ இருக்குது நம்ம ஏ சா சாமந்திப்பூ அப்புறம் இந்த சா சாமந்திப்பூ இந்த நித்தி நித்திய நந் நந்திவட்ட பூவுன்னு சொல்லுவாங்க நந்திவட்ட பூ வந்து மிகவும் சிறப்பானது கண்ணுக்கு வச்சா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நந்தியாவட்ட பூ